என்னைக் கவர்ந்த மற்ற மதங்கள் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியம் இந்த கிறிஸ்துவ மதத்திலிருந்து அன்பை வந்து கற்றுக்கிட்டோம் பிறருக்காக வேண்டிக்கொள்ளக்கூடிய தன்மை இஸ்லாமியதிடத்துலேருந்து சகோதரத்துவத்தை வந்து கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப பிடிக்கும் அதே மாரி பண்டிகை கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து கிறிஸ் கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுவோம் எல்லாம் செலிபிரேட் பண்ணுவோம் இன்னொன்னு வந்து ரமலான் பண்டிகையும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரமலான் கஞ்சி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அந்த பண்டிகையும் கொண்டாடுவோம்